எங்கள் பள்ளியில் ஆசிரியர்கள் படம் வரைய கற்றுக் கொடுத்துருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து விலங்குகள் பறவைகள் பறவைகள்னால் மயில் புறா அதை மாதிரி பிடிக்கும் ரொம்ப அதில் வந்து மயிலும் புறா அந்த மாதிரி வரஞ்சு படம் வரஞ்சு ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன் என்ன ப்ரைஸ்னால் சகெண்டு அல்லது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அதை மாதிரி விலங்குகள் வந்து முயல் அணில் அதை மாதிரி வரஞ்சு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அப்புறம் சகெண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அதை மாதிரி எங்கேயாது பார்த்தேனா கூட மயில் அது மாதிரி பார்த்தேனா எதுனால் நம்ம வரஞ்சு ப்ரைஸ் வாங்கிருக்கோமில பார்க்கவே பார்த்து ரொம்ப பிடிக்கும் அது பார்த்தாலே